தமிழ் பாஷை தெரியாதவர்களுக்கு முதலில் அவங்களுக்கு நாம் சைகை மூலமாக சைகை மூலமாக சொல்லி புரிய வைக்க புரிய வைக்கிலாம் அவங்களுக்கு அப்படியும் அவங்க புரிஞ்சுக்கிலனா அவங்க பாஷையும் நம்ம தமிழ் பாஷையே எடுத்து சொல்றவங்க யாராவது இருந்தாங்கனால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நாம் சொல்ல சொல்ல அவங்க வந்து அவங்க மொழியில் வந்து மொழிப்பெயர்த்து பேச வைக்கலாம் அப்படியும் முடியல அப்படியின்னா ஓவியமாக வரைஞ்சி இந்த ஓவியத்தில் இது இந்த இது வருதுன் சொல்லி அந்த ஓவியத்தின் மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்க நிறைய முயற்சி செய்யலாம் இந்த மூணு வழிகள் எனக்கு தெரிஞ்சது அப்படியும் முடியல அப்படியின்னா டீச்சர்ஸ் யவ அதாவது ஆசிரியர்களை கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து எல்லா பாஷையும் தெளிவாக தெரியும் சரியாக அவங்க வந்து தமிழ் பாஷை இதை வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து அது ஒரு வழியாக நான் யோசிக்கிறேன் வேறு என்ன அப்படின்னா இதுதான் நான் வந்து தமிழ் மொழியை வந்து அவங்களுக்கு தெளிவுப்படுத்துகிறது வகையில் வந்து நான் வந்து சொல்கிற முயற்சிகள் ஒன்று சைகை மூலமாக ரெண்டு ஓவியம் மூணு மொழிப்பெயர்த்து பேசுகிறவங்க இது மாதிரி மூணு பேரை வெச்சு நான் வந்து தமிழ் பாஷைய வந்து அவங்களுக்கு தெளிவுப்படுத்துகிறதுக்கு என்னால் முடியும் இது மோ மூன்று வழியில்